ஹலோ ஃபாஸ்ட் ட்ராக்குங்களா எங்களுக்கு கேபின் வேணுங்க ஒரு பல்லடம்ல ஒரு விசேஷத்துக்கு போகணும் நான் ஆல்ரெடி நான் ரெண்டு ஆட்டோ பிடிச்சேன் அங்கே ஏதோ ரோடு ரிப்பேராக இருக்குது கொஞ்சோம் லேட் ஆகும்னு சொல்றாங்க எனக்கு ஆன் டைம்க்கு அங்கே ரீச் ஆகணும் அண்ணா நீங்கள் வேற லேட் ஆகுதுன்றீங்க எப்படி போகிறதுன்னு தெரியிலை நீங்கள் தெரிஞ்சவர் அதனால் நான் கொஞ்சோம் சீக்கிரம் போகலாம்னு கூப்பிட்றேன் என்ன பண்ணலானு தெரியிலை இப்போ பஸ் ஃபெசிலிட்டியும் இங்கே இல்லை அங்கே விசேஷத்துக்கு கண்டிப்பாக நான் போய் ஆகணும் நீங்கள் வேறு பாதை ஏதாவது இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போனாலும் ஓகே தான் நீங்கள் பணத்தை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் என்னை வந்து இங்கே வந்து நான் பாண்டியன் நகர்ல இருக்கிறேன் என்ன நீங்கள் பிக்அப் பண்ணி அங்கே பல்லடம் ட்ராப் பண்ணுறதுக்கு கொறைஞ்சபட்சோம் ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் ஆகுதுன்றீங்க அவ்வளோ லேட்டாக போனால் எனக்கு விசேஷம் முடிஞ்சிடும் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் ஷார்ட் ரூட் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போய் சேர்க்க முடியுமானு பார்க்கணும் கொஞ்சம் நீங்கள் எந்த ரூட்டில் வர்றீங்கன்னு முதல்லையே நீங்கள் சொல்லிடுங்க என்னோடய நம்பர் இதுதான் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிகிட்டு உங்களுக்கு ஷார்ட் ரூட் இருந்தால் பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல டைமிங்ல கொண்டு போய் அங்கே நீங்கள் சேர்க்கணுன்னு நான் நெனைச்சிட்டுருக்கேன் பரவாயில்லை நீங்கள் இந்த கேபின் நல்ல வேலை செய்கிறாங்கனு நான் நெனைச்சிருக்கேன் அதனால்தான் நான் எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கை தான் நான் காண்டக்ட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன் இவங்க நம்மளுக்கு டைம் ஆன் டைம்க்கு நம்மளை ரீச் அவுட் பண்ணிட்டு விட்ருவாங்க நம்மளை ந போகிற இடத்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கனு நான் சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு நீங்கள் எப்படியும் நான் போகிற நேரத்துக்கு நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ணுவீங்கன்னு நான் நம்பியிருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அங்கே என்னை கொண்டு கூட்டிகிட்டு போய் இந்த பல்லடம் ஷார்ட் ரூட் இருக்குதான்னு முதல்லையே பார்த்துக்கோங்க பணம் வந்து நான் எப்படியும் ஜிபே பண்ணிடுவேன் நீங்கள் ஷார்ட் ரூட் இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த பக்கத்தில் விடணும் எனக்கு கொறைஞ்சபட்சோம் அங்கே இருந்தால் சரி எனக்கு அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வாங்க இந்த பக்கம் இதே இதே ரோட்டிலதான் நீங்கள் வரணும் இந்த சாலை ஓரத்திலேயே நான் நின்னுகிட்டு இருப்பேன் வந்து பாண்டியன் நகர் நெடுஞ்சாலை வீதியில நான் நின்னுகிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியே வந்தால் பார்த்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த நேரத்தில் நீங்கள் இறக்கி விட்றணும் தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க